ஹலோ ஈஸ்வரி ரெஸ்டாரெண்டா நான் நாகப்பட்டினத்துலேந்து பிரசாத் பேசுகிறேன் எனக்கு பத்தாம்தேதி ஒரு ஃபங்ஷன்இருக்கு அதுக்கு முப்பது பேர் வருவாங்க அதுக்கான டேபிளை அரேஞ் பண்ணி வைங்க அதில் இருபது பேருக்கு நான்வெஜ்ஜும் பத்து பேருக்கு வெஜ்ஜும் ஆட்ரு பண்ணணும் நான்வெஜ் என்னென்னனால் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆனியன் ரைத்தா அப்பறம் கத்திரிக்காய் பச்சடி சைடிஷ் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை தந்தூரி கிரில் அப்பறம் கூல் ட்ரிங்ஸ் ஒரு செவனப் அப்பறம் ஐஸ்கிரீம் அப்பறம் ஒரு பீடா வச்சுருங்க அது நான்வெஜ்ஜில் போதும் அப்பறம் வெஜ்ஜில் என்னென்னனால் ஃபுல் மீல்ஸ் இருக்கணும் அதில் கூட்டு பொரியல் வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் அப்பறம் கேரட் பொரியல் வச்சுருங்க அப்பறம் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருங்க அப்பறம் சாம்பார் புளிக்குழம்பு வத்தக்குழம்பு வடை பாயசம் அது மீல்ஸில் போதும் கரெக்ட்டாக நாங்கள் பத்தாம்தேதி பத்து மணிக்குலாம் கரெக்ட்டாக வந்துடுவோம் நீங்கள் அதான அந்த டைமிங்குக்கு கரெக்ட்டாக ரெடி பண்ணி வைங்க நாங்கள் அட்வான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே நாங்கள் கொடுத்துடுறோம் இப்பவே ஜீப்பேயில் பண்றதாகருந்தாலும் பண்ணிவிடுறோம் டேங்க் யூ